வாழ்க்கையில் சந்தித்த சவால்னு சொன்னால் என் தம்பி பெண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத மாதிரி இருந்துச்சு காலில் ஒரு சின்ன கொப்புளமாட்டோம் கொப்புளமாட்டோம் இருந்துச்சு அது சரி சின்ன காயந்தான ஆஸ்பத்திரி போய் சரி பண்ணிக்கிலாம்ட்டு ஆஸ்பத்திரி போகும்போது அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டாந்துவிட்ருச்சி காலே எடுக்கிற அளவுக்கு கொண்டாந்துவிட்ருச்சி நாங்களும் எவ்வளவோ செலவு பண்ணி சொந்த பந்தமெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்து அது கால் சரியாகவே முடியல ரெண்டு வருஷம் படாத பாடுப்பட்டு லட்ச லட்சமாக செலவு பண்ணயில் சொந்தபந்தம் சேர்த்துதான் நாங்கள் செலவு பண்ணி அவளை மீட்டு கொண்டுட்டு வந்திருந்தோம் அந்த பெண்ணுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை கூட பிறந்தவங்களும் ஒருத்தரும் இல்லை முழுக்க முழுக்க எங்களோ எங்கள் சைட்லேருந்துதான் அவளுக்கு சரி பண்ணுணோம் இல்லைனா ரெண்டு பேருமே சாகிற நிலமைக்கி போயிட்டாங்க அவங்க கையில் காசு இல்லை தொட்டத்துக்கெல்லாம் லட்ச லட்சமாக செலவு பண்ணி அதை மீட்டு கொண்டுட்டு வந்திருக்குறோம் ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டோம் அந்த பெண்ணை கூட வச்சிட்டு படாத பாடு பட்டுவிட்டோம் போகிற ஆஸ்பத்திரியெல்லாம் காலை எடுக்கணும் காலை எடுக்கணும் சொல்லி சொல்லி நாங்களும் சரியாயிடும் சரியாயிடும்னு பார்த்து பார்த்து சரியாகலை இரு இருந்தாலும் காலை எடுத்துவிட்டாங்க புருஷனுக்கும் உடம்பு சரி இல்லை பெண்டாட்டிக்கும் உடம்பு சரி இல்லை அந்த ரெண்டு பேரும் படுகிற கஷ்டந்தான் அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்தது எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு